இப்போ இருக்கிற குழந்தைங்களெலாம் வீட்டிலையே ஃபோன் நோண்டிகிட்டு அப்படியே லேப்டாப் நோண்டிகிட்டு இதேமாரி தான் வீட்டில் உட்காந்துனு இருக்காங்க இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகுன்னா உடம்புல இருக்கிற உடம்புல கொழுப்பு அதிகமாக ஆகும் அதனால் தான் உடம்பு ஏறிகிட்டு ஃபேட் போட்டிருது இதனால் நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கு தகாத ஆரோக்கியம் குறைவா ஆகிருது இதனால் நம்ம என்ன பண்ணணும் வெளியே போய் குழந்தைகள விளாட சொல்லணும் உங்கள் குழந்தைகளை வெ விளாட்றதுக்கு மட்டுமே காட்டணும் கையில் மொபைல் அதெல்லாம் யூஸ் பண்ண விடக்கூடாது உடனே நம்ம விளையாட்ட காட்டணும் விளையாட்ட காட்டுனால் மட்டும் தான் உடம்புல இருக்கிற கொழுப்பு கம்மி ஆகும் இதனால் உடம்புல இருக்கிற கொழுப்புலாம் குறையும் இதனால் வீட்டில் நடக்கிறது ஜாக்கிங் போகிறது இல்லை கழனிக்கு கூப்பிட்டுட்டு போய்ட்டு கூப்பிடுட்டு வரது இந்தமாரி இருந்தால் தான் இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் நம்ம ஆரோக்கியமாக வச்சிருக்க முடியும் இதனால் நிறைய நன்மையும் இருக்குது இதனால் நம்ம நல்ல குழந்தைங்களையும் ஆரோக்யமாக வளர்க்க முடியும் இதனால் வீட்டில் முளைக்கட்டுன வச்ச பயிறு அந்த காலத்தில் எப்படி எப்படி கேழ்வரகு தனியாக அதெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடாங்களோ அந்தமாரி குழந்தைகளுக்கு எந்த எப்போதும் நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் இப்போ புதுசாக வந்திருக்குற பாஸ்தா அதெல்லாம் ரொம்ப தப்பானது நம்மளே வீட்டில் ஆரோக்யமாக செஞ்சு சாப்பிட்றது மட்டுந்தான் நம்மளுக்கு நல்லது உடம்பு நல்ல ஆரோகியம்மாக பார்த்துக்க முடியும் இப்போ இருக்கிற உணவு எதுவுமே சரி இல்லை நம்ம கடைகள்லேயும் வாங்கி சாப்பிடக்கூடாது கடைங்களெலாம் வாங்கி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஒட உடம்புக்கு ரொம்ப குறைவா குறைப்பாடு தான் அதிகமாக ஆகும் இதனால் நீங்கள் வீட்டிலே சமைச்சு சாப்பிட்றது வீட்டிலையே ஆரோக்யமாக இருக்கிறது வீட்டிலையே ஃபோன் நோண்டாதா குழந்தைகள விளாட வைக்கிறது இது தான் நல்லது நம்ம ஒரு நாளைக்கு விளையாடுறத்துக்கு குழந்தைகள வெளியே இட்டுகிட்டு போய்ட்டு நம்ம விளாடக் கற்று கொடுத்தாவே நம்ம குழந்தைங்க ஃபோ வீட்டிலையே இருக்காது வீட்டில் இருக்காது நல்லா வீட்டில் வெளியே போய் விளாடிட்டு நிம்மதியும் சந்தோஷத்தையும் அவங்களுக்கும் நாலு பேருக்கிட்ட பேசிகிட்டு நடக்கும் போது உடம்புல இருக்கிற கொழுப்பு எல்லாம் கொழுப்பு சத்து எல்லாம் குறைவாக இதுவாகும் நம்ம வாழைத்தண்டு அதெல்லாம் சாப்ட்டா உடம்புல கல் எல்லாம் வராது இருக்கும் அதனால் வாழைமரம் வீட்டில் வச்சிருந்தால் நல்லது வீட்டில் வாழைத்தண்டு வாழைப்பூலாம் சாப்பிடணும் உடம்புக்கும் நல்லது ஆரோக்கியத்தையும் தரும் உடம்புல இருக்கிற நீர் அதிகமாக வெளியானாவே இதனால் உடம்புக்கு எந்த கேடும் வராது இதனால் மொளைக்கட்டுன பயிரையும் சாப்படணுன்னு நான் கேட்டுக்கிறேன்